ஒரு பைக்கராக ஆகணும்னால் அவ்வளோ ஈஸி கிடயாது அதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன்னால் நடுவில் வந்து நாய் பூனை அந்த அளவுக்கு வந்து இப்போ மாடு இது மாதிரிலாம் வந்து குறுக்கே வரும் அதனால நம்ம பொறுமையாக போகணும் எங்கே போனாலும் சரி ஒரு பைக்கர் ஆகணும் அப்படின்னா பொறுமை தேவை அது மாதிரி இப்போ வந்து எதாச்சும் இப்போ நம்ம வந்து ஒரு பெண்ணால முடியாதது எதுவுமே கிடயாது ஏன்னால் இப்போ கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெண்ணு டிரைவர் இப்போ பஸ் ஓட்டிகிட்டு இருக்குது அந்த பெண்ணுக்கு எல்லாருமே இப்போ வந்து பாராட்டுறாங்க அதனால் ஒரு பெண்ணுன்றதுனால எதுவும் செய்ய முடியாது எதாலேயும் முடியாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஒரு பெண்ணால என்ன நினச்சாலும் செய்ய முடியும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பெண்ணா இருந்து நீ என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிற என்ன செய்ய போகிற வீட்டில் இருக்கணும் அவ்வளோ தான் உன்னோடய வேலை அப்படின்னு தான் சொல்வாங்க ஆனால் ஒரு பெண்ணா இருந்து எல்லாமே செய்ய முடியும் பசங்களால் செய்ய முடியாத அளவுக்கு எல்லாமே எங்களாலேயும் செய்ய முடியும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எதுவும் செய்யக்கூடாது பெண்ணுங்க அப்படி தான் சொல்கிறாங்க எங்களாலேயும் செய்ய முடியும் இப்போ எதாச்சும் இப்போ நம்ம சேஃப்டியாக போகணும் அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக போகணும் ஃபர்ஸ்ட் நமக்கு பொறுமை தான் தேவை அதனால போயிட்டு நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன ரோடுலாம் போகும் குறுகிய பாதைலாம் அது மேடும் பள்ளம்லாம் இருக்கும் அதனால நமக்கு ஸ்டொமக் பெயின் இதில் மாதிரிலாம் வரலாம் அதில் எல்லாமே நம்ம தாண்டி அதுக்கு அதிக டேப்லட் தேவையானதுலாம் நம்ம வச்சுக்கணும் அதெல்லாமே தாண்டிட்டு நம்ம வந்து பைக்கராக ஓட்றதில் தப்பே கிடயாது ஒரு பெண்ணால எல்லாமே முடியும் முடியாதது எதுவுமே கிடயாது